எனக்கு எழுதுவதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எழுது ரைட்டிங் அப்பிடினாலே ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ எழுத குடுத்தாலும் எழுதிட்டே இருப்பேன் சாதிக்க நெனைக்கிறதுனா சாதிக்கிற அளவுக்கு இல்லை ஆனாலும் எழுதிகிட்டே இருக்க ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் எழுத பிடிக்கும் கதைகள் ஏதாச்சு பார்த்தா கதை எழுதுறதுக்கு தெரியாது ஆனாலும் கவிதை எழுதுவேன் நல்லா கவிதை எழுதுனுன் ஆசை அதனால கவிதை எழுதி அதெல்லாம் அனுப்பி இந்த புக்ஸ்லலாம் வரணும் அப்படின்ற ஆசை ஏதோ தெரிஞ்சளவுக்கு எழுத்திகிட்டுருக்கேன் ஆனால் இன்னை வரைக்கும் எங்கேயும் அனுப்பினது இல்லை ஆனால் எழுதி ஏன் கவிதை வரிகளுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கு